எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா ஒரு ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு சொன்னாங்க எதில் வாங்குனீங்கனு கேட்டேன் மீஷோ ஒரு ஆப் சொன்னாங்க அது இன்ஸ்டால் பண்ணினா அதில் வந்து ட்ரெஸ் ரேட் எல்லாம் கம்மியாக இருக்குது ட்ரெஸ் எல்லாம் கூட நீட்டாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்டினு சொல்லி சொன்னாங்க நானும் உடனே வந்து என்னோடய மொபைலில் வந்து மீஷோங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிணேன் அதில் பார்த்தா நானும் ரேட் எல்லாம் கம்மியாக இருந்தது ட்ரெஸ் எல்லாம் கூட இதாக இருந்தது நீட்டாக இருந்தது கலர்ஸ்ஸு டேமேஜ் இல்லாமல் இருந்தது உடனே வந்து நானும் ட்ரெஸ் ஆர்டர் போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வீட்டில் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்னும் பண்ண கூடாது அப்படினு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் அவங்களை மீறி நான் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன் எப்படி இருக்குமோ என்னனு பயந்துக்கிட்டு இருந்தேன் டெலிவரி போது நல்லா இதாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்துட்டு வீட்டில் கூட பரவாயில்லை காசு வேஸ்ட் பண்ணாமல் நல்ல துணியை வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ஸும் வந்து எங்கே வாங்கினனு கேட்டாங்க நானும் இதேமாதிரி சொன்னேன் மீஷோங்கிற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுனேன் அதில் பார்த்தா ட்ரெஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்குது ட்ரெஸ் மெட்டிரியல் நீட்டாக இருக்குது எந்த டேமேஜ்ஜூம் இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்டின்னு சொல்லி சொன்னேன் அவங்களும் பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆர்டர் போட்டாங்க அவங்களுக்குமே நல்லா பிடிச்சி போச்சு அவங்க வந்ட்டு பரவாயில்லை நல்லா தான் எனக்கும் சொல்லிருக்கா பரவாயில்லை பெஸ்ட்டாக இருக்குது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்ல ப்ராடெக்ட்டாக தான் இருக்குது நம்ம வெளியே போய் அங்கேயும் இங்கேயும் தடவி வாங்கிறதுக்கு பதிலாக இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படினு சொல்லி சொன்னாங்க